திண்டுக்கலில் வந்து நிறைய அங்கே இருக்கற ஊடகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூருக்குள்ள நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து அந்த ஊடகங்களில் வந்து வெளியாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெளிய இருக்க மாதிரியும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி செய்தித்தாள்கள் அந்தமாதிரிலாம் நிறைய வரும் அந்த செய்திதாள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி தந்தி முதல் விசாரணை அப்புறம் கிரியேட்டிவ் கிரன்ச் மாலை மலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரஸ் இந்த மாதிரியான நிறைய செய்தித்தாள்லாம் அங்கே இருக்கும் ஊடகங்கள் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பிரஸ் அப்டின்ற ஒரு இது இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளூரில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களோட அந்த சேனயில் வந்து இது பண்ணுவாங்க அப்டின்றப்போ உள்ளூரில் என்ன நடந்தாலும் வந்துட்டு மக்கள் எல்லாருக்கும் அந்த விஷயம் வந்து தெரிய வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்கள்லேயும் வந்துட்டு மற்ற விஷயம் எல்லாம் அதாவது இப்போ உள்ளூருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கோவில் ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஏதோ எந்த செய்தியாக இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும்